வணக்கம்மா உள்ளே வரலாமா ஆ எங்க எனக்கு இப்போ வந்துவிட்டு என் அப்பா வெளியில சென்னை டிரான்ஸ்ஃபர் ஆயிவிட்டாங்க அதனால் டிசி வேணும் கொஞ்சம் தர முடியுமா அங்கே கொஞ்சம் இ அங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால அப்படியே அங்கேயே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க ஆ ஓகே ஆ ஓகேம்மா ஓகேம்மா நான் கண்டிப்பாக வரேன் எவ்வளோ ஆ ஓகேம்மா ஓகேம்மா ஆ ஆ ஓகேம்மா இல் இல்லைம்மா நெக்ஸ்ட்டு வீக் போகிறோம் ஆ ஆமாம்மா ஆ ஓகேம்மா ஆ ஆ ஓ ஓகேம்மா